சார் நான் ப்ரவீன் அவங்க அப்பா பேசுகிறேன்

ஆ படிக்கிறானுங்க வீட்டில் படிக்கிறான் அப்படிங்ளா வீட்லயெல்லாம் படிக்கிறான் மேடம்

இல்லைங்க அவன் வந்து ஆறஞ்சு மணிக்கு வருவாங்க அஞ்சு மணிக்கு வந்துவிட்டு ஆறு மணிக்கு எதாவது ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணுவாப்பிடி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஏழு மணிலருந்து எட்டு மணி வரைக்கி ஃபோனு டிவியெல்லாம் பார்க்குறானுங்க ஏனுங்களே படிக்கிறதில்லைங்ளா

சரிங்க க்ளாஸ்க்கு எல்லாம் கரெக்டாக தான் வந்துட்ருக்காப்பிடி சரி சரி சரிங்க

சரிங்க வருவாங்க ஏழு மணிக்கு எல்லாம் பார்க்குறாப்புடிங்க ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணுறாப்புடிங்களா ஏ ஒர்க்கு எல்லாம் என்ன வந்தா சாய்ந்திரம் விளையாடுவான் அப்புறம் ஃபோனு கீனு பா பார்க்குறான் மற்றபடி எதோ ஒன்று படிக்கிறானுங்களா சரிங்க சரிங்க சரிங்க அப்படிங்களா சரிங்க அப்படிங்களா சரிங்க ஸ்போர்ட்ஸ்ஸு வீட்லயெல்லாம் வந்து விளையாடுவான் சாய்ந்திரம் கிரிக்கெட் விளையாட போவான் அங்கே எதாவது விளையாட்றானா சார் அப்படிங்களா இப்போ மார்க் எல்லாம் எப்படி எடுத்துட்டுருக்கான் சரிங்க ஹாப்இயர்லி இதுங்களா சரி சரிங்க ஃபார்ட்டி தான் எடுக்குறானுங்களா சரி சரி சரிங்க ஆ எல்லாத்துக்கும் போய்விட்டு தான் இருக்கான் மேக்ஸ் மட்டும் இப்போ போகறதில்ல வேணா அதுக்கு நாளைக்கு அனுப்பிடுறோம் நாளைலருந்து ஓ இப்போ க்ளாஸ்லே அங்கே நடக்குதுங்களா சரி ஓகேங்க நான் இங்கே க ஸ்கூலுக்கே ஈவ்னிங் க்ளாஸ்க்கே நான் அனுப்புகிறேன் பார்த்து படிக்க வச்சுடுங்க ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைங்க சரி சரி சரி சரிங்க சரி சரிங்க மற்றபடி க்ளாஸ்ஸுலயெல்லாம் குறும்பு இது பண்ணுறானுங்களா சரி சரிங்க வீட்டில் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானுங்க எதிர்த்து பேசுகிறான் ஆ அப்படிங்களா சரி ஓகே நான் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேங்க ஆ ஃபீஸு இப்போ போன வாரம் ஃபீஸ் இப்போ தான் பே பண்ணேன் இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் ஒன் வீக்கில் எப்படி கட்ட பார்க்குறேன் அப்புறம் பஸ் ஃபீஸு இன்னும் பே பண்ணணும் சரி ஓகேங்க ஓகே பஸ் ஃபீஸ் பாத் பண்ணிக்கிறேங்க சரி சரி ஓகே ஓகே அது பண் பண்ணி பண்ணிரலாங்க மற்றபடி உங்கள் எதாவது உங்கள் க்ளா ஸ்கூலில் எதாவது கலச்சுரல் ப்ரோக்ராம் எதாவது நடக்குற மாரி வைக்கிறீங்களா சரி சரி சரிங்க ஏன்னா சொல்லுறான் வீட்டுக்கு வந்துவிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணேன் சொன்னான் வீட்டுக்கு வந்துவிட்டு அதெலாம் பண்ணுறீங்களா இன்னும் என்ன கேட்கலான் கேட்டேன் சரி சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க

ஆ மொ மொபைல்லை இப்போ கொடுக்குறதில்லீங்க இனி பார்த்துக்குறேங்க டிவியெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறேங்க பார்க்காம பார்த்து படிச்சிக்கங்க ஆ சரி ஓகேங்க ஆ நன்றிங்க நன்றி